நாங்கள் கொண்டாடுற விழாக்கள்னு பார்த்தா ஏகப்பட்டது இருக்குது எதை சொல்கிறதுனே தெரியல எக்ஸாம்பிள்க்கு சொல்லலாம் பொங்கல் தீபாவளி கார்த்திகை கார்த்திகை தீபம் நடுசனி இந்த மாதிரி நிறையா இருக்குது விழாக்கள்னு பார்த்தா மாரியம்மன் கோயில் திருவிழா முருகன் கோயில் திருவிழா அளவு போடணும் பொங்கலை பொங்கலுக்கு சொல்ல போனால் பொங்கல்ல புது ட்ரெஸ் எடுத்து குடும்பங்கள் எல்லாரும் ஒன்று சேந்து புது ட்ரெஸ் அணிஞ்சிகிட்டு பொங்கல் வச்சு பொங்கலோ பொங்கல் என்று கூறி அந்த பொங்கலையே நல்ல ரொம்ப சந்தோஷமாக அந்த மாதிரி டைம்லெல்லாம் ஊர்ல விளையாட்டு போட்டிகள் வைப்பாங்க விளையாட்டு போட்டிகள் நடன நடன போட்டி நிறையா வைப்பாங்க பொங்கல்ல அது ஒரு சந்தோஷமான ஒரு நாள் அதேமாதிரி தீபாவளி மத்தாப்பு கல்யாணமான மாப்பிளைகளெல்லாம் தலைதீபாவளிதான் ஒரே மஜாவா ஜாலியாக இருப்பாங்க அதே மாதிரி நார்மலாக இருக்க பசங்கெல்லாம் புது ட்ரெஸ் தீபாவளி காலைல ஆறு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் வெடிச்சிகிட்டு கறி மீன் அது மாதிரி நாண்வெஜ் நிறையா சாப்பிட்டுகிட்டு அப்படியே சந்தோஷமாக அந்த நாளை அந்த நாளே கழிப்பாங்க கார்த்திகை தீபம் ஆனால் கோயில்ல போய் வீட்டிலியும் விளக்கு வச்சு கோயில்ல விளக்கு ஏற்றி விளக்கு அமைகிற வரைக்கும் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு மறுபடியும் விளக்கு எடுத்துட்டு வருவாங்க அந்த அது போல் நிறையா பண்டிகை இருக்குது நடுசனினு பார்த்தால் வெரதம் எடுத்து வடை பாயாசம் அப்படினு காலைலே பத்து மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்து ஏழுமலையானுக்கு விரதோம் இருப்பாங்க இன்னும் நிறையா இருக்குது இப்போக்கி இது போதும் தேங்க்கியூ